என்னுடைய மதப்பண்டிகைகளுடன் தொடர்புடைய உணவு பொருட்கள் என்னு பார்க்கும் பொழுது அதாவது பிரியாணி சாப்பாடு பலகாரங்கள் முறுக்கு அதிரசம் சீடை போன்ற உணவுப் பொருட்கள் பொதுவாக எல்லா விழாக்களுக்கும் ஒரு ஒரு குறிப்பிட்ட உணவுப் பொருட்கள் பயன்படுத்தப்படுது பயன்படுத்திக்கிறோம்